நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையும் அதுக்கப்புறம் நம் நம்ம வாழ்க்கையும் தொழில்நுட்பம் வந்து எப்படி பாதித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு மொபைல் அந்த மொபைல் பற்றி சொல்லுலான்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அது வந்து ந நன் நன்மை தீமையை மட்டும் நான் சொல்கிறேன்னு இ எடுத்துக்காதீங்க அதில் இருக்குகிற மைனஸ் பாய்ண்ட்டும் நான் சொல்கிறேன் மைனஸ் பாய்ண்ட்டும் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்னாலே இன்னைக்கு எவ்வளவோ ஃபேமிலியில் ப்ராப்ளம் வந்துருக்குது அதாவது புரிஞ்சுக்கிறம் புரிஞ்சு அதை யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்கள் புரியாமல் அதை வந்து தவறான வழியில் பயன்படுத்துகிறவங்களும் வந்து இருக்காங்கள் இதனால் டைவஸ் வரைக்கும் ஏன் கண் கூடாக நான் என்னோடைய அனுபவத்துலேயே பார்த்துருக்கேன் இந்த மொபைலுன்ற ஒரு காரணத்துனால் டைவஸ் வரைக்கும் போனவங்க இருக்காங்கள் காலேஜு பிள்ளைங்களுடைய பாதி பேருடைய லைஃப் அழிஞ்சுருக்குறத நானே பார்த்துருக்கேன் ஏன் கண்கூடாக அதை அதே மாதிரி பார்த்துருக்கேன் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இமெயில்லு யூடியூப்பு டுவிட்டரு இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஓகே அது நன்மைக்காக இருந்தால் பரவாயில்லை அதே நீங்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறீங்க இதுனால் வந்து அ அறிவியல் தொழில்நுட்பம் வந்து ஒரு ந நன் நாம எடுத்துக்குறது நன்மைக்காக மட்டும்தான் இருக்கணும் அது வந்து நம்மளோடய லைஃப்பை வந்து பாதிக்கிறமாதிரி இருக்கக்கூடாது இது இந்த வகையில் தொழில்நுட்பம் வந்து நம்மள பாதிச்சுருக்கு அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதே போல லேப்டாப்பு இதில் வந்து நிறைய ஒர்க் ஐடி ஃபீல்ட் சைடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உக்காந்து நறைய ஒர்க் பண்ணி அதே போல ரீசெண்ட்டாக கோ கோவிட் டைமில் நாங்கள் பார்த்துருக்கோம் அதை நிறைய யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு மேன் ஒரு மேன் விமன் யாராக இருந்தாலும் ஓகே அவுங்களுடைய நரம்பு வந்து ரொம்ப பாதிக்கப்படும் காது வந்து ரொம்ப இதாவது காதில் இருக்குகிற நரம்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ்வாக இருக்கும் நம்மளுடைய நோஸ்ஸு ஹியரு ஐஸ் இதில் இருக்குகிற நரம்புகள்லாம் ரொம்ப சென்சிட்டிவ்வாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கெப்பாசிட்டி தான் விரிவுத்தன்மை இருக்கும் ஆனால் நம்ம வந்து அதையே ஃபுல் டைம் பார்க்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த்து வந்து ரொம்ப பாதிக்கப்படுது இது எங்கள் கண் கூடவே நான் எங்கள் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த ஒரு விஷயம் இது